நான் படிக்கும் காலத்திலையும் சரி இப்போ என் பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதுலயும் சரி வரலாறு நல்லாதாங்க கற்பிக்கிறாங்கள் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க இருந்தாலும் இந்த உள்ளூர் வரலாறுன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கப் போகும்போது ஏராளமான கஷ்டங்கல்லாம் நாங்கள் படுறோம் அந்த மீனவர்கள் படும் கஷ்டங்களை வரலாற்றில் கொண்டு வரலாம் அவங்க எதிர் நீச்சல் போடுறாங்க ஒவ்வொன்னுமே போராட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்கள்கிட்ட இருந்து அவங்களை தற்காப்பு பண்ணிக்கறதை விட அந்த மீனை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள அவ்வளோ போராட்டம் அது மாதிரி வரலாற்றில் மீனவர்களுடைய வாழ்க்கையைப் பற்றியும் அதனுடைய வாழ்க்கைத் தத்துவத்தைப் பற்றியும் கூட வரலாற்றில் கொண்டு வரலாம் வரலாற்றில் அப்படி கொண்டு வரும் போது இந்த சுனாமி போன்ற பேரலைகளால் ஏற்படக்கூடிய விபத்தை வரலாற்றில் கொண்டு வந்தீங்கன்னால் எங்களுடைய வாழ்க்கையோட நிகழ்வுகளை பிற்காலத்தில் உள்ள மாணவர்கள் எளிதாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் நாங்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் நம்முடைய சந்ததிகள் அதை புரிஞ்சுக்குவாங்கள் எதிர் நீச்சலுங்கறது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள இயல்பு இயற்கைதான் ஆனால் மீனவர்கள் படக்கூடிய எதிர் நீச்சலுங்கறது ரொம்ப கொடுமையானது அந்த எதிர் நீச்சல்கள் பற்றி முன்னோர்கள் பட்ட கஷ்டங்கள் பற்றி பிற்காலத்தில் ச எங்களுடைய சந்ததிகளை தெரிஞ்சுக்கிறவங்க வந்து அதற்கு ஏற்ற மாதிரி வாழ கத்துவாங்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ நவீன காலத்தில் நம்ம இப்படி வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படிங்கறத வரலாற்றில் கொண்டு வந்துருந்தீங்கன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய ஆசைங்க